நான் தைத்த ஆடைகளை விற்க சந்தைக்குக் கொண்டுச் சென்றேன் அப்போது ஆடைகளை விற்க இயலாமல் மிகவும் கடினமாக இருந்தது ஏனென்றால் அங்க அதிக அளவில் ஆடை விற்கும் கடைகள் இருந்தன என் ஆடையின் மதிப்புகள் குறைத்து விற்க எண்ணினேன் ஆனால் அவ்வாறு செய்தால் என் மதிப்பும் என்னுடைய உழைப்பிற்கும் பயன் இல்லாமல் போய்விடும் என்று என் மணம் எண்ணியது ஆகையால் என் ஆடையினை மதிப்பை குறைக்காமல் கடினமாக முயன்று என் தைத்தலை மேன்மைப்படுத்தி பின்ன பின்னர் அதை சந்தைக்கு விற்க கொண்டுச் சென்றேன் அப்போது ஒரு பணக்காரர் என் ஆடையைப் பார்த்து இதை மா அவரின் மனம் கவர்ந்தது அதனால் அவர் என்னிடம் இருந்து அதிகப் பணம் கொடுத்து அந்த ஆடையை வாங்கிக் கொண்டினார்